ஹலோ ஆ சொல்லுங்க யாருங்க ஆ ஆமாங்க மீன் கடைக்காரர் தாங்க ஆ சரிங்க வாங்க மீனை பொறுத்து இருக்குதுங்க உங்களுக்கு எந்த மீன் வேணுங்க ஜிலேபிக்கெலாம் முன்னூறுரூவாங்க இறாலு இரநூத்தம்பதுங்க ஆ இருக்குதுங்க அது நூற்றம்பது ரூபா கிலோ ஆ இருக்குதுங்க இரநூத்தம்பது ரூபா கிலோ கெண்டை மீனும் இருக்குதுங்க முன்னூறுரூவா கிலோ ஆ இருக்குதுங்க அது கிலோ முன்னூற்றம்பதுங்க நீங்கள் ரேட்டு தாங்க பார்க்கறிங்க அது கொழம்பு வெச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட் வருன்னு டேஸ்ட்டு பாருங்க ம் மறுபடி அடுத்தது எங்கள் கடைக்கே வரணுங்க ஆ சரி வாங்க சுத்தம் பண்ணி தரட்டுங்களா இல்லை நீங்கள் பண்ணிக்கிறீங்களா ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க மசாலா தடவிக்கொடுத்தா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக வருங்க ஆ சரி வாங்க பேசிக்கலாம் நீங்கள் லெகுலராக வேறு வரேன்னு சொல்கிறிங்க வாங்க பேசிக்கலாம் சேர்த்தியும் போட்டுத்தரேன் கிளீனாக பண்ணித்தரேன் அடுத்தது எங்கள் கடைக்கே நீங்கள் வரணும் சாப் கட் பண்ணுறது என்ன பத்து நிமிஷத்துல பண்ணி செ கிளீன் பண்ணி கொடுத்துட்றோம் வாங்க எல்லாம் ஆ அதெல்லாம் கிளீனாக எல்லாமே பக்கத்திலே இருக்குதுங்க வாங்க ஆ ஆ சரிங்க ஆ சரி போட்டோறோங்க ஆ சரிங்க ஆ சரி ஆ சரி வாங்க நீங்கள் வரத்துக்குள்ளே நான் சுத்தம் பண்ணிடுறேன்